ஹலோ சார் நான் சபாபதி பேசுறேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்கள் இண்டர்நெட்டு சென்டருக்கு தான் என் பெண்ணுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குகிறதுக்காக வந்தேன் பர்த் சர்டிஃபிகேட்டு பொண்ணோட பர்த் சர்டிஃபிகேட்டு எப்போ வரும்னு சொல்கிறீங்களா இப்போ என்ன நிலைல இருக்குது அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் என் ஐடியா நம்பர் எட்டு ரெண்டு ரெண்டு நாலு ஐந்து இரண்டு ஒன்று எட்டு ஆறு சார் ஓகே சார் இன்னும் இரண்டு நாளில் வந்துடுமா சார் ஏன் இதை இணயதளத்தில் டவுன்லோட் பண்ணிக்கலாமா சார் ஓகே சார் நெட் சென்ட்ரு வந்து டவுன்லோட் எடுத்து ஜெராக்ஸ் போட்டு ஃப்ரேம் பண்ணி தருவீங்களா சார் இரண்டு நாள் கழித்து வர்றேன் சார் எரநூறுபா ஆகுமா சார் ஓகே சார் நன்றி சார்